மதம் மதம் என்றதுக்கு நான் ஒன்றும் வேணாம் சார் மதங்கிறதுலாம் அதெலாம் அந்த காலம் சார் அதுலாம் ஒரு எயிட்டிஸ் காலம் சார் இப்போ அதெலாம் தேவை இல்லை சார் எல்லாரும் ஒன்று தான் சார் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வன் இப்படி ஒட்டு தான் சாரு பேசிகிட்ருக்கோம் எல்லாரும் இப்போ நாங்களாம் பெரியார் கொள்கையை பின்பற்றவக நாங்களாம் பெருசாக இதெலாம் பார்க்க மாட்டோம் சார் இதில் வந்து இந்த ஹிந்து அப்படியே ஹிந்து கிஸ் கிஸ்டின் முஸ்லீம் கிடையாது சார் அவங்கவுங்களுக்கு என்னென்ன மொழி பிடிச்சிருக்கோ அவங்கவுங்க அதை எடுத்துக்கலாம் சார் இது இந்திய சட்ட அமைப்பிலே இருக்குது சார் அதனால் இது வந்து யார் கா யாரும் வந்து வலுக்கட்டாயம் பண்ண முடியாது சார் என்ன வேணா நீங்கள் வந்து பா பண்ணுங்கள் என்ன வேணா இது பண்ணுங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது அவங்கவுங்க ய அவங்கவுங்க மதத்தில் என்னென்ன பிடிக்குதோ அதை அவங்கவுங்க பண்ணுங்கள் என்னோடய மதத்த நீ மாறு உன்னோட மதத்துக்கு நான் மாறுறேன் அப்பிடின்னு கம்ப்பல் பண்ணக்கூடாது யாரையும் அதை மாதிரி பெருசாக நம்ம இந்தியாவில இப்போ பெரும்பாலும் இப்போ குறஞ்சிருக்கு ஜ இந்த மாதிரி மத கலவரம் அதெலாம் அதெலாம் இநிமே வராமல் பார்த்துக்கணும் நம்ம தான் பெருசாக இப்போ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த அந்த ஒரு இது இ அந்த ஒரு நினப்பு யாருக்குமே இருக்காது எல்லாரும் ஒரு இந்தியனாக தான் மாறுவோம் அது ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால யாரும் அதை பற்றி பேச விரும்பலை சார் உடல் நிலை வந்து நல்லா தான் சார் இருக்குது உடல் நிலை எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்குது அவங்கவுங்க உடலை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லாருக்கும் அது மாரி யாரும் எந்த தீய பழக்கத்துக்கும் அடிமையாகக்கூடாது அது மாதிரி மெயின்னாக அந்த மது அருந்துதல் சிகரெட்டு பிடித்தல் எதுவும் போகக்கூடாது ஒவ்வொ அது மாரி ஒருத்தவங்கள் யாராக தப்பு பண்ணாங்கனால் அவங்க மதத்தையே தப்பாக குறிப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ் பண்ணாமல் எந்த அளவுக்கு நம்ம நல்லதாக இருக்கமோ அந்தளவுக்கு நம்ம இந்தியா முன்னாடி வரும் சார் அவ்வளோ தான் சார் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்கள் சார் அப்படியே திருப்பி